இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து கலைஞர் பேரைதான் அதிகமாக எங்கள்கிட்ட சொல்லி வளர்த்தாங்க டாக்டர் கலைஞர் அவர் எங்கள் மாவட்டம் திருவாரூர் மாவட்டடத்தில்தான் பிறந்தாரு அவர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து ரொம்ப உழைச்சு போராட்டங்கள் நிறையா பண்ணி ஜெயிலுக்கு போய் அந்த மாதிரிலாம் எங்கள் அப்பா சொல்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அப்பா அவர் ரொம்ப ஒரு துண்டை போட்டுக்கிட்டு மேடையில் பேச ஆரம்பித்தாருன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் நிற்காம பேசுவார் பயங்கரமாக நான்ஸ்டாப்பாக அதுவும் அடுக்கு மொழி தமிழில் ரொம்ப அழகாக பேசுவார் அவர் பேசுகிறத்துக்குனே நாங்கள் போய் உட்காந்துருப்போம் அப்படின்னாருங்க அவரோட இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆளுமை திறமை அதிகமாக இருக்கும் டாக்டர் கலைஞருக்கு அவர் பார்த்தீங்கன்னா நலத்திட்டங்களெலாம் நிறையா சமத்துவபுரம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நிறையா ஊக்கத்தொகை கல்விக்கு ஊக்கத்தொகை அது மாரி சிறுபான்மையினருக்கு நலத்திட்டங்கள் ஏழை எளியோருக்கு பஸ் விட்டாங்க அப்புறம் எல்லாேருக்கும் டிவி கொடுத்தாங்க இந்த மாதிரிலாம் ஒரு தலைவர் யோசிப்பாராங்கிறது ரொம்ப கஷ்டம் அவரோட முற்போக்கு முன் முன் அனுபவம் பார்த்திங்கனா முன் யோசனைதான் அதிகமாக இருக்கும் பின்னாடி நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு என்னென்னா தேவை மக்களுக்கு என்னென்னா தேவை பெண்ணுரிமைக்கு என்ன தேவை இப்படியெல்லாம் முன்னாடியே வழிவகுத்தார் அதிகமாக அவர் இருந்தப்போ அப்படியே இன்னும் சில பேர் அப்படியே கடைபிடிச்சு கிட்டு வராங்க இப்போ உள்ள அரசியல்வாதிங்களெலாம்